வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து முத முதலாக வந்து விடுதலைக்காக போராடின பெண் இவங்கதான் முத முதவா வேலுநாச்சியார் இவங்க வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்த சிவகங்கை மாவட்டத்தில் இவங்க வந்து பிறந்தது இவங்க வந்து புலியை விரட்ன கதை வந்து நான் சரியா கேள்விப்பட்டதில்லை ஆனால் இவங்க வந்து இப்போ விடுதலைக்காக வேண்டி நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க வாள் வீச்சு இந்த மாதிரி கலையில் வந்து இவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க இவங்க வீ வீராங்கனையாக இருந்து நிறைய பேரை வந்து ஊக்குவிச்சிருக்காங்கள் நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டுன்னு இவங்களோடவே நான் வந்து என்னோடய எய்த்து செவன்த்து எய்த்து அந்த புக்லதான் நான் வந்து இவங்களோட ஸ்டோரியெல்லாம் படிச்சிருக்கேன் வேலுநாச்சியார் அப்புறம் நிறைய வீராங்கனையாக விளங்கியவங்கள் வந்து ராணி லஷ்மி பாய் இவங்க ஸ்டோரியும் நான் படிச்சிருக்கேன் அவங்களும் வந்து விடுதலைக்காக போராடியிருக்காங்க நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்காங்க குதிரை எல்லாம் வந்து ஓட்டுவாங்கள் அப்படின் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பாட புத்தகத்தில் தான் படிச்சிருக்கேன் வேலு நாச்சியார் பற்றி உள்ள கதை வந்து இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது